ஹலோ ரமேஷ் நான்தான் அக்கா பேசுகிறேன் ஆ ஃபோன் பண்ணிணேன் எடுத்தீங்க எங்கே இருக்கீங்க இப்போ தான் ட்ரிப் போயிட்ருக்கீங்களா வந்துட்டுறீங்களா எவ்வளோ நேரமாக வந்துடுறேன் வந்துடுறேன் சொல்லிகிட்ருக்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆ ஆமாப்பா ஹாஸ்ப்பிட்டல் போகணுல நீ எங்கே இருக்கற இப்போ வந்துட்டுருக்கியா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவியா பத்து நிமிஷம் ஆகுமா சரி நான் வெளில வெயிட் பண்ணட்டுமா இல்லை வந்துகிட்டே இருக்கட்டுமா நடந்து வந்துகிட்டே இருக்கட்டுமா ஆ கார்னர் வந்துரட்டுமா சரி சரி அந்த டீ ப்ரேக்கு இது இருக்குல்லையா அந்த ஷாப்போட்ட இருக்கேன் வந்துரு ஓகே தேங்க் யூ